நல்ல படிங்கம்மா படிச்சால் தான் உன் லைப்பு நல்லாயிருக்கும் படிக்கிலேன்னா உன் லைப்பு வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் ஒழுங்காக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்கள் நான் சொன்னேன்னு நீங்கள் நல்லா படிங்கம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்கள் சாப்பாடு வந்து கடையில் சாப்பிடாதீங்க வீட்டில் சாப்பிடுங்க வீட்டில் நல்லதுக்கு தான் உ நல்ல சாப்பாடாக செஞ்சு வீட்டில் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அரை குற ட்ரெஸ்ஸு போடாதீங்க எந்த நேரமும் செல்லை நோண்டாதீங்கள் செல்லை நோண்டுனீங்கன்னால் படிப்பை விட்ருவீங்க படிச்சால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும்